ரொம்ப நாள் வந்து தரையில் தான் சாப்பிட்டுட்ருந்தோம் உக்காந்து ரொம்ப நாள் நார்மலாக எப்போதும் போல் தரையில் தான் உக்கார்ந்து சாப்பிடுறது போகிறது வர்றது எல்லாமே அப்புறம் என்ன பண்ணுனோம் டைனிங் டேபிள் வாங்கலாம்னு முடிவு பண்ணுனோம் வீட்டில் உக்கார்ந்து கீழே உக்கார்ந்து சாப்பிடுறது ஒரு மாதிரியாருக்கு தரையும் அழுக்காக போய்கிட்டேயிருக்கு சாப்பாடும் சுத்தபத்தமாக வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் வாங்கிட்டோம் டைனிங் டேபிள் போய் ஃபர்னிச்சர் கடையில் விசாரித்து அப்படி இப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம் ஒரு முப்பத்தி ஏழாயிருபாய் வந்துச்சு டைனிங் டேபிள் முப்பத்தி ஏழாயிரம் வந்துச்சு அதை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் வாங்கிட்டு வந்து அதுதான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கோம் நல்லாயிருக்கு யூஸ் பண்றதுக்கு எந்த விதமான குறைகளுமே கிடையாது நிறைகள் தான் சாப்பாடு மேலே வச்சுக்கலாம் டைனிங் டேபிள் மேலே அழகாக ஃப்ரீயாக உக்கார்ந்து சாப்பிட்டுக்கலாம் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை நல்லா வயதானவங்க முடியாதவங்க உக்கார்ந்து சாப்பிட்றதுக்கும் வீட்டிலருக்க பெரியவங்களாம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு டைனிங் டேபிள் உக்கார்ந்துட்டு சாப்பிடுறதுனால சாப்பிடுறதுக்கு நல்ல இலகுவாயிருக்கும் அதே மாதிரி டைனிங் டேபிள் வாங்கினதுக்கப்பறம் முடியாதவங்க கூட உக்கார்ந்து சாப்பிடுறதுக்கு எல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் எல்லா வகையிலுமே டைனிங் டேபிள் ரொம்ப யூஸ் ஃபுல்லாகதான் இருக்குது டைனிங் டேபிள் பற்றி குறையே சொல்ல முடியாது டைனிங் டேபிள் வாங்கினதுக்கப்பறம் சாப்பிட்றது போகிறது வர்றது அதே மாதிரி மிச்சமாகருக்குற சாப்பாட்டை அப்படியே ஹாட் பாக்ஸில் போட்டு அதை டைனிங் டேபிள் மேலேயே வச்சுட்றது அந்த சாப்பாடு வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது அதே மாதிரி வீடு ஃபுல்லாக சாப்பாடு எடுத்துகிட்டு போகாம இருக்கிறது அங்கங்க வீட்டில் சாப்பாடு கறைகள் வராமல் பாத்திரங்கள் எதும் கன்னாப்பின்னான்னு கறையாகாமல் பாத்திரம் அதே மாதிரி இப்போ நம்ம தரையிலல்லாம் வச்சு சாப்ட்டோம்னா இப்போ நம்ம நடப்போம் அது வழியாக இருக்கக்கூடிய பாக்டீரியாஸோ ஃபங்கஸோ நம்ம கால் வழியாக சாப்பாடு உள்ளாற போய் அது வழியாக நம்மளுக்கு போய்டும் இந்த மாதிரி இருக்கிறது இதலாம் இல்லாமருக்கிறது நல்லதாயிருக்கு இந்த சாப்பாடு டைனிங் டேபிளில் வச்சு சாப்பிட்றதுனால அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு டைனிங் டேபிள் வாங்கினதுக்கப்பறம் சாப்பிட்றதுக்கு உக்கார்ந்து சாப்பிடக்கொள்ள எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கு அதே மாதிரி சாப்பிட்டு மிச்ச சாப்பாடு உக்கார்ந்து நம்ம அழகாக மூடி வச்சுட்டோம்னா தண்ணி வேஸ்ட்டாகாது தண்ணி கொண்டு வந்து நம்ம ஜக்கில் பிடிச்சி டைனிங் டேபிளில் வச்சுட்டோம்னா எப்போ வேணாலும் வச்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ வீட்டில் உக்கார்ந்து தரையில் உக்கார்ந்து சாப்பிட்டா எல்லாரும் ஒரே நேரத்தில் உட்கார முடியாது அப்போ ஷேர் பண்றதுக்கு ரொம்ப சங்கடமாயிருக்கும் ஒரு ஆள் பரிமாற ஆனால் அது வந்து நம்ம டைனிங் டேபிள் வாங்கிட்டோம்னால் எல்லாருமே உக்கார்ந்து ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் உக்கார்ந்து சாப்பிட்லாம் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம் சாப்பாடை ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் ஒருத்தருக்கொருத்தர் பரிமாறிக்கலாம் ஒருத்தருக்கொருத்தர் சந்தோஷமாகவும் ஈஸியாக ஹேப்பியாக சாப்பிட்றதுக்கு எந்தவிதமான கவலையும் வராது எந்தவிதமான சங்கடமும் வராது அழகாக எல்லாரும் உக்கார்ந்து அழகாக எல்லாரும் சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையும் வராது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அதனால் இந்த டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் கீழே உக்கார்ந்து சாப்பிட்றத விட டைனிங் டேபிளில் உக்கார்ந்து சாப்பிட்றது நல்லது தான் அதே போல் முடியாதவங்க இப்போ அப்பா அம்மா யாராச்சும் வீட்டிலிருக்க வயதானவர்கள்லாம் அழகாக அவங்களை உட்கார வச்சு அவங்க சாப்பாடை சாப்பிட வச்சு நிம்மதியாக அவங்கள இது பண்ணலாம் இதுவே அவங்களால தரையில் உட்கார முடியாது அப்போ கால் அடிபட்டுரும் வயதான காலத்தில் காலை மடக்கி உட்கார முடியாது கால் நீட்டி தான் உட்காருவாங்க காலை மடக்க முடியலயா அவங்க காலை மடக்கி உட்காரதுக்கான எல்லாம் செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்து இதைப்பண்ணி அதைப்பண்ணி அந்த மாதிரி சரி பண்ணி கொடுக்கலாம் இதலாம் பண்ணோம்னால் ரொம்ப சொகுசாகருக்கலாம் சொகுசாக உக்கார்ந்து சாப்பிட்லாம் டைனிங் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்டோம்னா அது சாப்பாடு பாத்திரம் கொண்டு பாத்திரங்கள் பாத்திரங்களை கையாளுறது ரொம்ப மிச்சம் அதே போல் தண்ணி பக்கத்துலேருக்குறதனால் தண்ணி தாகம் எடுத்தால் டக்குன்னு குடிச்சிடுலாம் டைனிங் டேபிளில் எப்போதும் தண்ணி தாகம் எடுக்கும் அப்புறம் டீ ஸ்னாக்ஸோட வச்சு சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே டைனிங் டேபிளில் ரொம்ப ரொம்ப ஈசியாகருக்கு இப்போ ஒரு வீடுன்னு இருந்தால் அங்க டைனிங் டேபிள் இருக்கணும்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு டைனிங் டேபிளில் பாசிட்டிவ் தான் இருக்கு நெகட்டிவ்வே இல்லை அதே மாதிரி இப்போ சாப்பாட நம்ம கிட்சனில் வச்சுருந்தோம்னா கரப்பான் பூச்சி வரும் எதாச்சும் வரும் ஆனால் இதே நம்ம டைனிங் டேபிளில் வச்சோம்னால் எதுவுமே வராது இதுவே நம்ம தரையில் உக்கார்ந்து சாப்ட்டோம்னா ஃபங்கஸ் அட்டாக்காகும் அந்த பிரச்சனைகள்லாம் டைனிங் டேபிளில் இருக்காது எல்லாத்துக்குமே டைனிங் டேபிள் ஈசியாகதான் இருக்கும் எந்தவிதமான சங்கடங்களுமே வராமல் நல்லாயிருக்கும் டைனிங் டேபிள் வச்சு பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் அதனால் நாங்கள் டைனிங் டேபிள் வாங்கிட்டோம் வில கூடருந்தாலும் பரவால்லன்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் வாங்கிட்டோம் அது வாங்கினதுக்கப்பறம் நல்லாதான் எல்லாருமே உக்கார்ந்து ஃப்ரீயாக சாப்புடக்கொள்ள எல்லாத்துக்குமே எந்தவிதமான சங்கடமும் இல்லாமல் நல்ல அழகாக அன்பாக எல்லாரும் சாப்பிட்டுட்ருக்காங்க போய்ட்ருக்காங்க வந்துட்டுருக்காங்க எல்லாத்துக்குமே இந்த டைனிங் டேபிள் ரொம்ப யூஸ் ஃபுல்லாருக்கும் டைனிங் டேபிள் வாங்கினதுக்கப்பறம் டக்குன்னு அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ் போகிறவங்க வீட்டிலிருக்கவங்கலாம் டக்கு டக்குன்னு உக்காருவாங்க சாப்பிடுவாங்க டக்குன்னு போய்டுவாங்க எதாவதுன்னா டைனிங் டேபிள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டதனால் டக்குடக்குன்னு சாப்பிட்டு அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவங்க போய்டுவாங்க ஆனால் முன்னலாம் அப்படி கிடையாது அது சாப்பாடு ஒரு இடத்துலருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து உக்கார்ந்து வச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு லேட்டாகும் ஆனால் டைனிங் டேபிள் வச்சதனால் எல்லாமே ஒரே இடத்தில் இருக்கிறதுனால டக்குன்னு உக்கார்ந்தோமா சாப்பிட்டோமா போனோமாண்கிட்டு அப்படியே போய்டும்